அந்த காலத்துலேயே எங்கள் பாட்டிலாம் காலைலங்காட்டியும் ஆறு மணிக்கெல்லாம் எழுந்து நாற்று நட போவாங்க களை பறிப்பாங்க அரப்பு அரைப்பாங்க எல்லா வேலையும் செய்வாங்க ஆனால் இப்போது வந்து எல்லாத்துக்கும் மிஷின் வந்திடுச்சி அந்த மிஷினு இப்போ வந்து ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு மிஷினு இருக்குது அரப்பு அரைக்கிறதுக்கு ஒரு மிஷினு களை பறிக்க ஒரு மிஷினு களை வெட்ட ஒரு மிஷினு இன்னும் கலக்காயை எடுக்க ஒரு மிஷினு எல்லோத்துக்கும் தனித்தனியாக நெல்லுக்கு ஒரு மிஷினு நெல் பில் அந்த வைக்கலு கட்ட ஒரு மிஷினு எல்லோத்துக்கும் தனித்தனியாக ஒரு மிஷினு வந்திடுச்சி அதனாலேயே எங்கள் அம்மாவுக்கு இப்போ வேலை இல்லாமல் நூறு நாள் வேலைக்கு போய்ட்ருக்காங்க அதனால் அறிவியல் வந்து இப்போ ரொம்ப வளந்திடுச்சி டெக்னாலஜி ரொம்ப இதுவாகிருச்சி அதனால்